இந்தியாவில் பிரபலமான விளையாட்டுக்கள் சிறுவயதில் நான் கண்டதெல்லாம் ஓடிபிடித்து விளையாட்றது இந்த இப்போ கில்லி தாண்டல் ஓடிபிடிச்சி விளையாட்றது குதிரை பச்ச குதிரை என்று சொல்லக்கூடியது ஆள் மேலே ஆள் தாவி விளையாடுறது ஒளிஞ்சு விளையாடக்கூடிய விளையாட்டு பிரபலமான விளையாட்டுகளில் சின்ன கால சின்ன குழந்தைகள்லேர்ந்து இப்போ விளாட்துல சின்ன சின்ன விளையாட்டுகள நல்ல விளையாடிக்குறேன் பார்க்குறதுக்கு இதாக இருந்தாலும் பழகறக்கு நல்லா இருந்தாலும் விளையாட்டுகள்ல எல்லா விளையாட்டும் நல்லதுதான் பச்ச குதிரை விளையாட்டு இது பண்ணிக்கிட்டிருக்குறதே நல்லாத்தான் இருக்கும் ஒளிஞ்சு ஒளிஞ்சு விளையாட்றது குழந்தைங்களோட விளையாட்றது நல்ல விதமாக இருக்கும் விளையாட்டு வீரர்கள் யாராரென்னு கேட்டால் நமக்கு தெரிஞ்சதெலாம் கபில் தேவ் கவாஸ்கர் பழைய ஆளுகளில் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் சில பேரெலாம் ஞாபகத்துக்கு வரதுக்கு சான்ஸ் இல்லை இப்போ இருக்கிறவங்க கபில் தேவ் கபில் தேவ் வேறு யாருக்கும் சார்ந்தது இல்லாமல் இருக்குது